பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொளாயிரத்து அறுபத்தி மூணு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தேழு ஜீரோ ஒன்று ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்தெட்டு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு ஆயிரத்து தொளாயிரத்து எழுபத்தஞ்சி ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து எம்பத்து மூணு